தாவரங்கள்லேருந்து அதிக தாவரங்களை உற்பத்தி செய்கிறதுக்கு முக்கியமான ஒரு வழி தாவரங்களில் இரு இருந்து கிடைக்கக்கூடிய கனிகள்லேருந்து நமக்கு கிடைக்கிற விதைகள் தான் பெரும்பாலான தாவரங்களில் அதனுடைய கனிகளில் நமக்கு விதைகள் சுலபமாக கிடச்சிருது அந்த விதைகளை வெயிலில் காய வைக்கிறது மூலிமாகவோ இல்லை நிழலில் காய வைக்கிறது மூலிமாகவோ நமக்கு மற்ற சிறுச்செடிகளை உருவாக்க முடியும் அந்த தாவரங்களை பயன்படுத்தி பயிரிட்டு செடிகளை உருவாக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில தாவரங்களில் பதியம் போடுறதுனால மட்டுமே மற்ற சிறுதாவரங்களை உருவாக்க முடியும் அது எப்படின்னால் அந் செடியினுடைய தண்டு பகுதியை வெட்டி அதை மண்ணில் பொதைச்சி அதில் வேர் முளைக்க வச்சு செய்கிறத்தான் பதியம் இப்போது காய்கறியில் பொறுத்த வரைக்குமே அதில் விதைகள் கிடைக்கிது அந்த விதைகளை பயன்படுத்தி மற்ற செடிகளை உ உ உருவாக்கிடுலாம் ஆனால் ரோஜாச்செடி அப்படின்னும் போது அதற்கு வின் அதுக்குன்னு தனியாக விதைகள் கிடைக்கிறதில்ல அதுக்கு தண்டை அறுத்து பதியம் முறையில் தான் நம்ம சிறுச்செடிகளை உருவாக்க முடியும் அப்படி தாவரங்களை உற்பத்தி செய்கிறத்துக்கு நமக்கு போதுமான அளவு சூரிய வெப்பம் மழை மண்ணினுடைய தன்மை இது எல்லாமே தேவை இது இதில் வேறுபாடு அடையும்போது இதுக்குன்னு தனியான ஒரு சில நுட்பங்கள் பயன்படுத்துகிறாங்க இப்போது மழை சரியாக கிடைக்காத காலத்தில் இந்த சொட்டு நீர் பாசனம் முறையை பயன்படுத்தி தாவரங்களை வளர்க்கலாம் அது எப்படின்னா ஒரு செடிக்கு எவ்வளோ போதுமான அளவு தண்ணீர் வேணுமோ அந்த தண்ணியை அதனுடைய இலைகள் மேலேயோ தண்டின் மேலேயோ சொட் மழை சொட்டுற மாதிரி தண்ணியை சொட்ட வச்சு பயன்படுத்துகிறது தான் சொட்டு நீர் பாசனம் இதனால் நமக்கு தண்ணீரினுடைய செலவு மிச்சப்படுத்த முடியும் அது மட்டும் இல்லாமல் தாவரங்கள் இன்றைக்கு வேளாண்மையில் அதிகளவு புதிய புதிய நுட்பங்கள் பயன்படுத்துகிறாங்க அது இல்லாமே வெற்றிகரமாக தான் இருக்குது இதில் எங்களுக்கு சொட்டு நீர் பாசனம் அப்படின்றது ரொம்பவுமே பிடித்த ஒரு முறையாக இருக்குது